சுற்றுலா பயணிகளுக்கு காலையில் தேவையானது இட்லி தோசை பூரி பொங்கல் இதுக்கு உண்டான சட்னி வ சட்னி காரச்சட்னி கல்லைச்சட்னி புதினாச்சட்னி சாம்பார் சாம்பார் உருளைக்கெழங்கு கூட்டு இதெல்லாம் கிடைக்கும் மதிய டைம்மில் கேழ்வரகு கூழ் கிடைக்கும் கேழ்வரகு களி கேழ்வரகு களி கிடைக்கும் மதியம் சாம்பார் சாம்பார் சாதம் சா சாதம் சாம்பார் வடை வடை இதெல்லாம் கிடைக்கும் நைட்டில் பூரி நைட்டில் நைட்டில் பூரி பரோட்டா இதெல்லாம் கிடைக்கும் கேழ் மதிய டைம்மில் கேழ்வரகு கூழும் கிடைக்கும் மதியம் டைம்மில் பிரியாணி இதெல்லாம் இதெல்லாம் கிடைக்கும் முக்கியமாக ஸ்டால் எல்லாம் வந்து போலியெல்லாம் கிடைக்கும் நம்ப நம்பளுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் வீட்லையும் சமைச்சின்னு வந்து ரோட்டில் கடை போட்டு விற்பாங்க